நான் சமீபத்தில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று ஆர்டர் செய்தேன் அதன் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது அதிலியும் தொலைபேசி மற்றும் இணையதள வசதிகள் அனைத்தும் உள்ளன மற்றும் ப்ளூடூத் மூலியுமாக ஃபோன் கால் செய்வது ஃபோன் அட்டென்ட் செய்வது யாருக்கு கால் பண்ணுறாங்க நேம் கோஆர்டினேஷன் பண்ணுறது அனைத்தும் அதன் மொபைல் ஃபோனில் அடங்கியுள்ளன இதனால் அது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது